ஹலோ நான் அரவிந்த் பேசுறங்கண்ணா ஆ ஈரோடு வந்து ட்ராப் ஆயிட்டனுங்ண்ணா ஆ அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்ண்ணா ஆ சர்வீஸ் நல்லாயிருந்துச்சு எந்த பிரச்னையுமில்லை கரெக்ட்டாக டைமிங்க்கு வந்துட்டாங்க எதுவுமில்லைங்ண்ணா நான் என்கிட்ட ஹேண்ட் கேஷ் இல்லைங்க நான் உங்களுக்காக ஆன்லைன் ட்ரான்செக்ஷென் தான் பண்ணுவனு உங்ககிட்ட ஜீபே பேடீஎம் அது நெட் பேங்கிங் அது மாதிரி எதாச்சும் வச்சுருக்கிங்ளா ஆ ஜீபே இருக்குங்ளா சரி அப்டே நம்பர் சொல்லுங்கண்ணா ஆ சரிண்ணா அனுப்புறங்கண்ணா பணம் அனுப்புறங்கண்ணா அப்டே வருதான் மட்டும் பார்த்து சொல்லுங்கள் வந்துருச்சுங்களா ஆ சரிங்ண்ணா சரி நெக்ஸ்ட் டைம் நான் எங்கேயாச்சும் போனால் உங்களுக்கே கால் பண்றங்கண்ணா ஆ ஓகேங்ண்ணா